ஹலோ சொல்லுங்க ஆமாங்க நீங்கள் சரிங்க அப்படிங்களா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருங்க நாலு பேருங்களா எப்படிங்க ரெண்டு பெட் ரூம் ஹால் கிச்சன் வேணுமா இல்லை ஒரு பெட் ரூம் ஹால் கிச்சன் வேணுமா இல்லை இல்லை நீங்கள் சொன்னீங்கனால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாடகை பார்க்க முடியுங்க அப்படிங்களா சரிங்க தண்ணீ வசதியெலாம் இருக்குதுங்க எப்படிங்க அபார்மெண்ட்டில் வேணுங்களா இல்லை தனி காம்பவுண்டாக வேணுங்களா இல்லை லயன் தனி காம்பவுண்டுங்களா சரிங்க தனி காம்பவுண்ட்ன்னா வந்து ஹவுஸ் ஓனர் வெளியில் தான் இருக்காங்க நீங்கள் வந்து தண்ணீ இருக்குதுங்க அப்புறோம் மெயின்டனன்ஸெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அப்படிங்களா அப்படின்னா பார்த்துட்டு ஆ சரிங்க சரிங்க சரி சரிங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க அப்படிங்களா ம் சரிங்க சரிங்க நான் இங்கே வீடு உங்களுக்கு சௌரியமாக பார்த்து தரேங்க தண்ணீ வசதி இருந்ததுங்க உங்கள் கடைக்கு பக்கத்தில் நான் பார்த்து சொல்கிறேனுங்க வீடெல்லாம் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு வந்து டபிள் பெட் ரூம் உங்களுக்கு அமௌண்ட் சொல்கிறேங்க சிங்கிள் பெட்ரூம்லேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லைங்க தண்ணீ வசதி இருக்குதுங்க அப்புறோம் லயன் வந்து இது வந்து த்ரீ பீஸ் லயனில் தான் இருக்குதுங்க அந்த வீடு

அவங்க வந்து த்ரீ பீஸ் லயனு சொன்னதுனால் அது கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க வேண்டாணுட்டாங்க நீங்கள் வந்து ஃபேமிலி இருக்கறதுனால உங்களுக்கும் த்ரீ பீஸ் லயன்னா கொஞ்சம் ஒத்து வராதுலங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குதுங்க நான் பார்த்துட்டு சொல்லுறேனுங்க

ஆமாம் ஆமாமாங்க அது வந்து நல்ல ரோடு மெயின் ரோடாக தான் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்குமே ஸ்கூல்லிருந்து வர பஸ்ஸுக்கெல்லாமே பக்கமாகதான் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த அலைச்சலும் இருக்காதுங்க உங்களுக்கும் போக்குவரத்துக்கெல்லாம் பிரச்சினை இல்லாமல் இருக்குமுங்க நீங்கள் எப்படிங்க வண்டியில் போயிட்டு வருவீங்களா இல்லை நடந்து போயிட்டு வருவீங்களா அப்படிங்களா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வீடு இருக்குதுங்க நான் பார்த்து சொல்லுறேனுங்க ம் இன்னைக்கு போய் நான் பார்த்துட்டுங்க உங்களுக்கு கால் பண்ணுறேங்க எனக்கு வந்து ஒருமாத ஒரு மாதம் வாடகை வந்துங்க எனக்கு வந்து இதாக ப்ரோக்கர் சார்ஜாக வாங்கிட்டிருக்கேனுங்க உங்க கிட்டயிருந்தும் நான் கொறச்சுக்கிறேனுங்க ஒரு பதினைஞ்சு நாள் வாடகை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க ஆ சரிங்க ஆ சரிங்க நான் கூப்புடறேங்க கேட்டுட்டு ஆ ஓகேங்க நன்றிங்க